நான் வந்து கொடைக்கானல் போனேன் காலேஜ்லேருந்து ஐவி கூட்டிகிட்டு போனாங்க ஐவி கூட்டு போகிறப்ப பசங்க எல்லோரும் பஸ்ஸு மூணு பஸ்ஸு மூணு பஸ்ஸு பசங்க எல்லாம் ஜாலியாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இ ப்படியே போயிட்டுருக்கோம் அப்படி பண்ணுறப்ப ஃபஸ்டஃபால் பழனி கொண்டு போய் நிறுத்துனாங்க பழனியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முருகனை போய் தரிச்சிட்டு வந்தோம் போய் கும்பிடுட்டு கும்பிடுட்டு வந்து இறங்குனேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து திண்டுக்கல் கொடைக்கானல் போகிறோம் கொடைக்கானலில் போயிட்டால் ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக மலைகள்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக முடிஞ்சால் போனால் நீங்கள் யாராச்சும் இருந்திங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க அவ்வளோ அந்த கார்டன்லாம் கட்டி வச்சிருக்காங்க பூச்செடி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க வேற லெவலு அதெல்லாம் நம்மலாம் எப்படி ஒரு கனிம வளத்தை பார்த்துட்ருக்காங்கன்னு பார்த்தி பார்த்தா அவ்வளோ நீட்டா அங்கே உள்ள பொதுமக்கள்லாம் பார்த்தா ஃபுல்லாக ஃபுல்லாக ஜர்கினாகி தான் இருக்காங்க அடுத்தது குணா குகை போனோம் அந்த அந்த அந்த போனோடன அந்த குகையில் போனோடன அந்த ப படம் நியாபகம் வந்துட்டு குணா பாடுவாருல அந்த பாட்டு அந்த பாட்டு வந்தோடன ஏய் இந்த இங்கேதான் இருந்துருக்கார் போல்ருக்கு குணா அந்த படம்லாம் இங்கதான் எடுத்துருக்காங்க பெருக்கு கமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த வேர்லாம் எக்ஸட்ராக இருக்குது அந்த வேர்லாம் பார்க்குறப்ப என்னடா அந்த மரம்லாம் அப்படிலாம் இருக்காடா அப்புடின்னுங்கிற தற்கொலை பாறைன்னு மலைன்னு சொல்லுவாங்க அதை பார்த்திங்கன்னா அவ்வளவு இது அவ்ளோ தூரம் அதுலேருந்து குதிச்சால் நம்மலாம் சந்தி சிரிச்சிடும் சரி அது முடிச்சிட்டு அதெலாம் பார்த்தப்ப நல்லாருந்துச்சி அதுலேருந்து வந்தோம் அங்கே சாக்லேட்லாம் நிறைய விற்குங்க அங்கே சாக்லேட்லாம் வாங்கிட்டு அங்கே சாக்லேட்லாம் வாங்கிட்டு நாங்க வெளிய வந்தோம் வெளியே வந்து அப்புறம் திரும்பி பஸ்ஸில் ஏறுறோம் பஸ்ஸெல்லாம் முன்னாடியே விட்டுட்டாங்க பஸ்ஸுலாம் விட்டுட்டு நாங்க வேனில் தான் கொடைக்கானல் வருவோம் அங்கேருந்து அவங்க வேனில் தான் அழைச்சிட்டு போனாங்க ஏன்னா பஸ்ஸு போகாத இடத்துலலாம் அந்த வேனு போகும் திரும்பி அதுக்கப்புறம் ஜீப்பில் போனோம் ஜீப்பில் போனோடன அவங்க ஒரு இடத்துக்கு காட்டில் கன்னா பின்னா வழி பூந்து பூந்து பூந்து மலை ஓரத்தில் பாதை வச்சிருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா இங்கேலாம் காடு இருக்குது இங்கேலாம் இது வரும் ஆனால் அங்கேலாம் வெறும் ஃபுல்லாக காடாக தான் இருந்துச்சி யானைலாம் வரும்னு சொன்னாங்க ஆனால் அப்போ நாங்கள் போன நேரத்தில் யானைலாம் எதுவும் வரல அதனால அதை பார்க்க முடியல திரும்பி வந்தோம் வந்து ஒரு ஃப்லாட்டான நெருப்பு கொளுத்தி இது பண்ணுற மாதிரி நைட்டில் கொளுத்தினோம் எல்லா பசங்க ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு பசங்க இதில் அஞ்சு பேர் அதில் அஞ்சு பேர் அஞ்சு பேர் அப்புடின்னு ஃபயர் இது ஃபயர் கேம்ப் பண்ணோம் ஃபயர் கேம்ப் பண்ணுறப்ப நீட்டாக இருந்துச்சி ஃபயர் கேம்ப்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி வந்தோம் ஒரு ஹோட்டலுக்கு போனோம் அங்கே பார்த்திங்கன்னா ஹோட்டல் நீட்டாக இருந்துச்சி அழகாக பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிடோம் பசங்க எல்லாம் நாங்கள் ஒரு இருபது பேர் போனோம் எங்கள் பேட்ச் மட்டும் போனோம் நாங்கள் செய்கிறப்ப இன்னும் ஒரு இருபது பேட்ச்சு அடுத்த கடையில் உட்காந்தோன நாங்கலாம் வந்து நீட்டாக பிரியாணி சிக்கன் ரைஸ் அது இதுன்னு போட்டு அடித்து நவுந்திட்டோம் அப்படி சாப்புடுறப்ப அடுத்தது திருப்பி சாப்பிட்டு வந்தோம் திரும்பி அடுத்தது ஊட்டி போனோம் ஊட்டிக்கு போனோம் ஊட்டிக்கு போயிட்டு நீட்டாக நீட்டாக அங்கே அங்கே பார்த்திங்கன்னா அங்கேலாம் இன்னும் வேற லெவலு அங்கேலாம் சரியான குளுருங்க அங்கேலாம் போனா ஜர்கின் இல்லாமல் போக முடியாது அங்கேயும் சாக்லேட்டு ஃபுல்லாக சாக்லேட்டு இந்தியன் ராணுவத்தலாம் அங்கே அதெலாம் போய் பார்த்தோம் பார்த்திங்கன்னா இந்தியன் இந்தியன் ஆர்மி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கட்டிருக்காங்க அந்த இது அந்த ரெஜிமென்ட் எம்ஆர்சி வெல்லிங்டன் அதே மாரி ஒன்று பெங்களூர்ல இருக்குது அதெலாம் பார்த்தோம் எல்லாம் அழைச்சிட்டு போனாங்க அந்த க்ரௌண்ட்லலாம் எப்படி ஆர்மி ப்ராக்ட்டிஸ் பண்ணுறாங்க அதெலாம் கொஞ்சம் காட்டினாங்க அதெலாம் காட்டுறப்ப நல்லாருந்துச்சி அதெலாம் நாங்கள் பார்த்தோம் வெளிலயே நின்று ஆனால் உள்ள அந்த பாலத்துக்கு அப்புறம் விடமாட்டாங்க அந்த பாலத்தில் நின்று பார்த்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி நாங்க ஊட்டிலேருந்து கீழ இறங்கிட்டோம் கீழே இறங்கி காலேஜில் வந்து காலேஜிக்கு ரூட்டுக்கு எல்லாம் கிளம்பிட்டோம் எல்லாம் கிளம்பி அங்கே ஒரு கடையில் வந்து நிறுத்தினாங்க அங்கே பார்த்தா சிப்ஸ்லாம் வாங்கினோம் சிப்ஸ்லாம் அந்த கடையில் வேற லெவலுங்க அது மாதிரி அது வேற லெவலு